ஹலோ சார் ஊபர் சர்வீஸ்ங்களா சார் நான் நாளைக்கு ஒரு காலையில் எட்டு மணிக்கு கும்பகோணத்திலேர்ந்து தஞ்சாவூர் போகணும் சார் ஆமாம் சார் எனக்கு அதுக்காக ஒரு கேப்பை வந்து முன்பதிவு செய்யணும் நாளைக்கு காலையில் ஒரு எட்டு மணிக்கு சார் ஓகே சார் சார் ட்ரைவர் கொஞ்சம் வேகமாக வந்துருவாங்களா நாளைக்கு ஏன்னால் நான் தொழில் விஷயமாக போகிறேன் டயத்துக்கு போகணும் சார் நிறைய நிறுவனங்களோடய ஒரு மீட்டிங் சார் நான் மிஸ் பண்ணிவிட கூடாது அதனால் தயவு செஞ்சு உங்களோடய ட்ரைவரை கரெக்ட்டா எனக்கு எட்டு மணிக்கெலான் வர சொல்லிவிடுங்க சார் நன்றி சார்